ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ ஆமாம் மேடம் என்ன வேணும் உங்களுக்கு ம் சரி ஆ சரி ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் வெஜிடபிள் பிரியாணி ரெண்டா மேடம் வெஜிடபிள் கட்லட் மேடம் ஆ சரி ஓகே மேடம் அட்ரெஸ் சொல்கிறீங்களா மேடம் ஆ ஓகே மேடம் அபிராமி ரெசிடென்ஸியா மேடம் ஆ ஓகே மேடம் வேறு எதுவும் வேணுமா மேடம் ஆ கோபி மஞ்சூரியன் இருக்குது மேடம் காலிஃப்ளவர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் இருக்குது மேடம் பன்னீர் டிக்கா மசாலா இருக்குது மேடம் ஆ ஓகே மேடம் மேடம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐந்நூறு ஆ எல்லாமே நல்ல பியூர் வெஜ்ஜு தான் மேடம் நல்ல சுத்தமான காய்கறிலேருந்து தான் மேம் நாங்கள் செய்கிறோம் ஆ ஆ ஓகே மேடம் ஒரு அரை மணி நேரம் ஆகும் மேடம் இப்போ நீங்கள் ஒரு இப்போ நீங்கள் வந் ஆ ஓகே மேடம் அதை சூடாக கொண்டாந்துடுறோம் மேடம் நீங்கள் ஒரு ஐந்நூறுரூபாய்க்கு மேலே ஆடர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியாக இருக்கும் மேடம் ஒரு ஐம்பது ரூபாய் உங்களுக்கு சார்ஜு கம்மியாகும் மொத்தம் நானூற்று அறுபது ரூபாய் வருது மேடம்

ஆ வேறு எதுவும் ஜூஸ்ஸு மொஜிட்டோ இந்த மாதிரில்லாம் நிறையா இருக்குது மேடம் ஆ ஆ சரி ஓகே மேடம் ஆ சரி ஓகே மேடம் வேறு எதுவும் வேணுமா மேடம் ஓகே மேடம் நன்றி மேடம்